சார் கேட்குதுங்க சார் சார் நாங்கள் நெக்ஸ்ட்டு வீக்கு சுக்ரீஸ்வரர் டெம்பிளுக்கு ட்ரிப் போகலான்னு ப்ளான் பண்ணியிருக்கோம் ஓகேங்க சார் ஓகேங்க சார்

ஓகேங்க சார் ஓகேங்க சார் சார் வீட்லிருந்து வை வீட்டிலேருந்து வயதானவங்களாம் வராங்க அவங்களாம் ஸ்டே பண்ணுற மாதிரி ரூம்ஸ் வேணும் அப்புறம் ஃபுட்டும் ஓகேங்க சார்

ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஸோ அதுக்கு பக்கத்திலே வேறு ஏதாவது ப்ளேஸு ஃபேமிலியோடு போகிற மாதிரி இருக்காங்க

ஓகேங்க சார்

ஓகேங்க சார் சார் நாங்கள் ஃபேம்லியோடு வரோம் ஸோ கொஞ்சம் க்ரௌட் இல்லாத டைம் சொன்னிங்கன்னால் நீங்கள் நாங்கள் அப்போ வந்து பார்த்துட்டு போயிடுவோம் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகே ஓகேங்க சார் ஓகேங்க சார் அப்போ நம்ம இந்த நெக்ஸ்ட்டு வீக் வெனஸ்டே அந்த மாதிரி போய் பார்த்துக்கலாம் கூட கெய்டு அந்த மாதிரி யாராவது வருவாங்களாங்க சார் இல்லை ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஆ புக்கிங் பண்ணிடலாங்க சார் க பண்ணிக்கலாங்க சார்